ஆ வணக்கமுங்க உயிரூட்டல் தொண்டு நிறுவனங்களா ஆமாம் நாங்கள் அப்பாட்டக்கர் பத்திரிகைலேருந்து பேசுகிறோங்க ஆமாம் உங்களுடைய அந்த நிறுவனத்தை வந்து விமர்சையாக வந்து பல இடங்கள்ல அறிஞ்சோம் நீங்கள் எப்போதுலேருந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க உங்கள் பகுதியை ஏதோ இந்த அளவுக்கு வந்து பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அந்த தகவலை கொஞ்சம் பகிர்ந்திங்கன்னா வாய்ப்பாக இருக்கும்

அப்போது அந்த உயிரூட்டல் அறக்கட்டளையில் உணவுன்றதுக்கு அந்த பொருளாதாரம்னு ஒன்று இருக்கும் அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க ஓகே இப்போது அதுக்காக வெளியில் ஏதோ நீங்கள் நன்கொடையோ அல்லது அவங்கக்கிட்டே இதை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஆதரவு திரட்டும் பணி ஏதாவது பண்ணுறிங்களா ஆனால் இப்போ ரோடு ஓரம்னு சொல்கிறிங்க அந்த ரோடு ஓரம்னா எந்த மாதிரி மக்கள் இப்போ இந்த யாசகம் பண்ணுறாங்களே அவங்களுக்கா இல்லை உடல்நிலை முடியாதவங்களா இல்லை அந்த கடைகள்ல இருக்கிறவங்களா எப்படிப்பட்ட மக்களை நீங்கள் தேர்வு பண்ணி அந்த உணவை பகிர்றீங்க அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு டார்கெட்டு வைச்சிருக்கீங்களா இல்லை எவ்வளோனாலும் பண்ணிட்டே இருப்பிங்களா இந்த அமைப்பை வந்து நீங்கள் பதிவு பண்ணி வைச்சிருக்கீங்களா இல்லை அதை வெறுமனே சும்மா ஒரு நன்கொடையை வாங்கி சும்மா சர்வீஸ் மாதிரி ஒரு பொழுதுபோக்காக பண்ணுறீங்களா ம் அப்போது வந்து இது அரசினுடைய நிதி உதவி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிதா நீங்கள் அப்ரோச் பண்ணலையா மாவட்ட ஆட்சியரை வைச்சி ஏதாவது வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா ஓ அப்போது வந்து இனி அடுத்த இந்த லெவல்லலாம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணியிருக்கீங்க சரி இது வந்து உங்களுடைய ஒரு தொழிலாக அல்லது சேவையாக செஞ்சு போய்ட்டு இருக்கீங்க இந்த குழுவில் எவ்வளோ உறுப்பினர்கள் வைச்சிருக்கீங்க ம் அவங்களுக்கு அந்த நிதியை எப்படி அவங்க திரட்டுகிறாங்க இது ஒரு கொடையின் கீழ்னா அப்போ உங்கள் நிர்வாகத்துக்கு கீழேயா இல்லை இதே பேரில் வேறு வேறு நிர்வாகமாக அவங்க இருக்கிறாங்களா ஆனால் உங்கள் அமைப்பின் கீழே வருதா இல்லை அது தனித்தனி பாடியாக வேறு வேறு அமைப்பாக செயலா ஆனால் உங்கள் ரெஜிஸ்ட்டர் பாடியில் வராது அது ம் ஓகே அப்போது அடுத்தது உங்கள் உங்கள் தொழில்முறையாக என்ன நீங்கள் வந்து உங்களுடைய வருமான ஏற்றத்துக்கு வைச்சிருக்கீங்க ம் ம் ம் நீங்கள் என்ன கல்வி அறிவு படித்திருக்கீங்க இது மாதிரி சர்வீஸ் கொடுக்கும் போது உங்களுடைய இந்த பொருளீட்டல் வந்து தடைப்படுது அது மாதிரி சொல்லி உங்கள் பேரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா இல்லை அவங்க அது உங்கள் இந்த சேவையில் இருந்து விலகி நிற்கிறாங்களா அப்படின்ற தரவுகளை பதிவு பண்ணுங்க சரி நன்றி வணக்கம்ங்க சார்